அதாவது ஆ டைலர் கடை வந்து நம்ம அளவு கொடுத்து தைக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னால் ஒரு சில சமயத்தில் நான் மெலிதா இருப்பேன் அப்போ வந்து என்னுடைய உடை வந்து மெலிதா இதாக இருக்கும் என்னுடைய அளவு கம்மியாக இருக்கும் நான் ஒம் உடம்பு விழுந்து இருக்கும் பாடியாக இருப்பேன் அப்போ அந்த சட்டை கொடுத்து தச்சு போட போனால் எனக்கு சரியாக இருக்காது அதனால் வேண்டி ஒரு தையல்கிட்ட க இது டைலர்கிட்ட போறோம்னா சட்டை தைக்க போகிறோம்னா அவருகிட்ட அளவு கொடுத்து தச்சு எனக்கு இப்படி தான் வேணுன்னு சொல்லி தச்சு கொண்டு வந்து போடுறது தான் என்னுடைய மனதுக்கு திருப்தியாக இருக்குது அதை தான் நான் செய்வேன்